இப்போது வந்து ஒரு சாங்க்னு எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து அதில் ராகம் தாளம் இதெல்லாம் ஏதும் தெரியாது மெட்டு கூட எப்படி பாடணுன்னு தெரியாது ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பாடுவேன் இப்போது வந்து நான் டிவியில் வந்து ஒரு பாட்டு பார்க்குறேன்னா அது வந்து நான் அது ஓடற வரைக்கும் தான் பார்ப்பேன் அதில் இன்ட்ரஸ்ட் இல்லைனா மாற்றிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறமா வந்து இப்போது அந்த பாட்டு பார்க்கறேன்னா இப்போ விழிகளிலே விழிகளிலே இப்போது அந்த பாட்டு பாடறேன்னா எனக்கு வந்து அதோடய தாளம் ராகம் ஸ்வரம் ஏதும் வராது எனக்கு அதெல்லாம் சும்மா நான் மட்டும் ஏனோ தானோனு பாடுவேன் எனக்கு பிடிச்சிருந்தா பாடுவேன் இல்லைனா பாடமாட்டேன் அந்த பாட்டோடய லைன்ஸு லிரிக்ஸ்ஸு ஏதுமே எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சாதான் பாடுவேன் இல்லைனா பாடமாட்டேன் அந்த டிவி பார்க்கும்போது மட்டும் என்னோடய இன்ட்ரஸ்ட் என்னோடய தாட்டெலாம் அந்த பாட்டு மேல் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பேன் மற்றபடியெல்லாம் பார்க்கமாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு கான்சென்ட்ரேஷனை அந்த பாட்டு மேல் வச்சுக்கமாட்டேன் ஒரு சாங்க் பாடறேன்னா அந்த பாடற வரைக் அந்த பாட்டு முடிஞ்சுச்சின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பாட்டோடய இதேயே மறந்திடுவேன் ரிட்டன் எப்பையாது டிவியில் போட்டாங்கன்னால்தான் ரிட்டன் அந்த பாட்டை பாடுவேன் மற்றப்படிலாம் அவ்வளோக்கு இன்ட்ரஸ்ட்ஸெலாம் எடுத்து பாட மாட்டேன்